வெளிநாட்டில் இருந்து பறவைகள் வந்து ஜூன் மாசந்தான் வருது நம்ம ஊ ந நம்ம ஊரில் வந்து அதிகமாக பூ பூக்கறது மாசம் ஜூன் மாசந்தான் அதனால் வந்து பார்க்கறத்துக்கே நல்லா இருக்கும் அது பறந்து போகும்போது நல்லா அழகாக இருக்கும் க கொஞ்சம் கொஞ்சம் வரிசை வரிசையாக நல்லா அழகா பறந்து போகும் அதே வந்து கோயிலுங்கள்லேயோ இங்கே கோயில் கோயிலுங்கள்லேயோ எங்கே போனாலேயும் அந்த மண் நம்ம மனுஷருங்கள் வந்து அது மாதிரி இருக்கிறதில்ல ஆனால் பறவைங்கள் வந்து அழகாக போது அந் செ அந்தந்த வண்ணத்தில் அந்தந்த பறவைகள் இருக்குது அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகளுக்கும் அந்த வந்து அந்த பறவைகளைப் பார்த்து நான் ரொம்ப பிடிக்கும் நல் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போக கொழந்தைங்களும் சொல்வாங்கள் அது நல்ல பல வண்ணங்களில் வந்து இருக்குது பறவைங்கள் ஒரு ஒரு ஒரு பறவையும் ஒரு ஒரு கலரில் விதமான கலரில் இருக்குது அது பார்க்கவே ரொம்பவும் நல்லாருக்குது வரிசையாவும் நல்லா பறந்து போகும் சா நாலு அஞ்சு மணி ஆனால் ககொழந்தைங்க வீட்டுக்கு வந்தால் அந்தப் பறவைங்கள் பறந்துன்னு போ போகும்மோது வந்து பாரு அம்மா வந்து பாருன்னு சொல்லுவாங்கள் அங்கே பார்த்தோன்ன நல்லா இருக்கும் வேலை செய்கிறத்துக்கே விட மாட்டாங்கள் நல்லா இருக்குது வரிசை வரிசையாக நல்லா பறந்துட்டு போகும் அது பார்க்கவே ரொம்ப சந்தோசமாக இருக்கும் ஜூன் மாசந்தான் அதிகமாக வந்து பறவைங்கள் வெளிநாட்டில் இருந்து வருது அது இந்த மாதம் பூ பூக்குற மாதம் இதனால வந்து நல்லா ரொம்ப பு பிடிக்குது எங்களுக்கு பறவைங்கன்னாவே ரொம்ப பிடிக்கும் கொழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்க்கறத்துக்கே வரிசையாக செல்கிறதுனால அதனால் தான் ப ப இது பறவைங்கள் வரிசை வரிசையாக செல்லுது